நான் வந்து ஒரு பெரிய குழுவுக்கு வந்து சமைத்தேன் குழுவுன்னால் வந்து நான் நான் நல்லாவே சமைப்பேன் அதனால எனக்கு பக்கம் அக்கம் இருக்கிறவங்க ஒரு பாப்பாவோட பர்த் டேக்கு வந்து நீ நல்லா சமைக்கிறியே அதனால எனக்கு கொஞ்சம் ச பிரியாணி அதுமாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்டாங்க சரின்னு நானும் ஒத்துகினே ஆனால் எப்படி செய்ய போகிறோம்னு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்ததுகின்னே இருந்திச்சு ஆனாலும் போய் நான் தனியாக நின்று ஒரு பொம்பளையா தனியாக நின்று ஒரு இருபது கிலோ இருக்கும் அரிசி அதுமாதிரி தனியாக நின்று செஞ்சேன் ஒரு பதற்றதோட தான் செஞ்சேன் பரவாயில்லை எல்லாம் நல்லா தான் வந்திச்சு கஷ்டப்பட்டத்துக்கான கூலியும் கொடுத்தாங்க அதனால் வந்து எனக்கு வந்து நல்ல எல்லாேரும் பரவாயில்ல நீ தனியாக நின்று வந்து இவ்வளோ பேத்துக்கு செஞ்சியே நாங்கள் கூட எப்படி இருக்குமோனு யோசித்தோம் ஆனால் பரவாயில்ல நல்லா வந்துருக்குதுனு சொல்லி சொன்னாங்க நல்லா என்கரேஜ் பண்ணாங்க அது அந்த அனுபவம் வந்து மறக்க முடியாது